தமிழ்மொழி எப்படி தாக்கிருக்கு அப்படின் பார்த்தனா இப்போ ஒரு பேங்குக்கே போனாலும் எல்லாரும் மோஸ்ட்லீ இங்லீஷ் தான் இங்லீஷில் எழுதுவாங்க யாரும் ஒரு தமிழில் அந்த ஒரு ஆப்ஷனும் அந்த மாதிரி இருக்குது பட் அது யாரும் மோஸ்ட்லீ யூஸ் பண்ணுறதில்ல இப்போ ஒரு கோயிலுக்கே போனாலும் இந்த சமஸ்கிருதம் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது சமஸ்கிருதம் இன்னும் அந்த ப்ரோகிதர் வந்து அந்த தமிழ்மொழியை விட்டுவிட்டு அந்த சமஸ்கிருதம் மொழியில் தான் மோஸ்ட்லீ எல்லா கோயில்லேயும் எதோ முக்கியமான பிரபலமான கோயில்கள் மட்டும்தான் தமிழில் பண்ணிக்கிட்டுருக்காங்களே தவிர மற்ற கோவில் எல்லாத்திலேயும் ப்ரோகிதர் வந்து சமஸ்கிருதத்தில் தான் அந்த இதுவும் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறோம் இந்த ஆங்கிலம் வேற இங்கே எங்கே போனாலும் ரயில்வே ஸ்டேஷன் அது இல்லைனா ஒரு ஏடிஎம் ஏடிஎம் எடுத்துக்குலாம் ஏடிஎம் மோஸ்ட்லீ எல்லாரும் இப்போ போனாலும் மோஸ்ட்லீ எடுக்கிற லேங்வேஜ் இங்லீஷ் அந்தளவுக்கு நம்மளுக்கு தமிழ்மொழி மறக்கற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க அந்த இங்லீஷை இப்போ நாம் சீக்கரம் போய் டச் பண்ணிணோம் அப்படினா இங்லீஷை டச் பண்ணுவோம் நம்ம தமிழ்மொழியை எடுத்து டச் பண்ணி தேடி பார்க்கணும் அப்படினு நினச்சனா அது ஒன்று ஒன்றா படிச்சு அதுக்கு அப்புறோந்தான் டச் பண்ணுவோம் ஆனால் இங்லீஷ் அப்படி இல்லை போகிறோம் டச் பண்ணுறோம் பின் நம்பர் கேட்குது பின் அடிக்கிறோம் அடுத்தது வந்துட்டு கேட்குது சேவிங்ஸ் கேட்குது டவுன் வித்ட்ரா கேட்குது கரெக்டாக பார்த்து அந்த மனசுக்குள்ளே பதிகிற அளவுக்கு இங்லீஷ் நமக்கு வந்துருச்சு ஆனால் நம்ம தமிழ்மொழி போனடன்னா அந்த அடுத்தது என்ன உபயோகப்படுத்துமா கட்டவும் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு தட்டுறக்கே டைம் ஆகிடும் நம்ம க்ளிக் பண்ணி வரதுக்கே அந்தளவுக்கு தான் இருக்குது இப்போ த தமிழோடய தாக்கம்